ஹலோ ஊபர் ஆட்டோ சேவை மையங்களா எங்களுக்கு திருமணத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு ஆட்டோ முன்பதிவு பண்ணணும் அதுக்கு ட்ரைவரு விரைவில் வருவாங்களா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு போகணும் திருமணத்திற்கு ஆட்டோ எத்தனை மணிக்கு வ வரணும் இத்தனை மணிக்கு கரெக்டாக வந்துருங்களா ட்ரைவர் டிலே பண்ண மாட்டங்களா கரெக்டாக வந்துடுவாங்கள்ல கொஞ்சம் ட்ரைவர் டைமிங் சொன்னிங்கன்னால் இல்லை அந்த டைமிங்க்கு நாங்கள் இது பண்ணிப்போம் நீங்கள் இதை எப்போது ஆட்டோவை அனுப்புவீங்கள் ஆ சொல்லுங்கள் சார் எத்தனை மணிக்கு ஆட்டோ வரும்றத சொன்னிங்கன்னால் அதுக்கு ஏற்றமாதிரி நாங்கள் கிளம்பிருவோம் இத்தனை டைமுக்கும் எங்களுக்கு ஆட்டோ வேணும் முன்பதிவு செய்கிறதுக்கு கரெக்டாக காலையில் பதினோரு மணி பத்து டூ பதினோரு மணி அளவில் எங்களுக்கு ஆட்டோ வரணும் நான் எங்களோடய சேர்ந்து ஒரு நாலு பேர் வருவாங்கள் அவங்களுக்கும் இடம் வசதி ஆட்டோவில கரெ கரெக்டாக இருக்குமா வசதியாக இருக்குமா எத்தனை மணிக்கு கரெக்டான டைமில் கொண்டு போய் கல்யாணத்தில் விடுமா வசதியெலாம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் ட்ரைவர் கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்களா ஆ ட்ரைவர் வந் டிலே பண்ணாமல் வந்துட்டாங்கன்னால் நாங்கள் திருமணத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேர்ந்துருவோம்